ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆ சொல்லுங்கள் ஆ இப்போ வந்து சாம்சங் மாடல்ல இப்போ புதுசாக இந்த கேலக்சி அந்த மாதிரி புது புது மாடல்ல ரேம் வந்து இப்போ என்ன சொல்கிறது கேலக்சி அந்த எம் எம் டூ ஜி அந்த மாதிரி புது புது மாடல்லாம் இப்போ வந்திருக்குங்க ஓகேங்களா இப்போ வந்து அந்த மாடல் ஒரு ஒரு ஒரு மாடலுக்கும் ஒன்று ஒன்று மாற மாற அப்டேட் வந்து நீங்கள் எ எதிர்பார்க்குற ரேட்ல வந்து அப்டேட் ஆயிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஃபோனும் ஓகேங்களா இப்போ ஆ இப்போ வந்து அந்த மாதிரி எயிட் ஜிபி ரேமுக்கு மேலே தானே கேட்குறிங்க இப்போ வந்து எப்படின்னா எயிட் ஜிபி வந்து இப்போ அதில் ரேட்டு வந்து எப்படின்னா எப்படியும் குறஞ்சபட்சம் தேர்ட்டிக்கிட்ட தான் வரும் சாம்சங்ல ஓகேங்களா இப்போ அந்த தேர்ட்டிக்கிட்ட வரும்னா கேலக்சி இப்போ இதுதான் புதுசாக மாடல் வந்திருக்கு தேர்ட்டிக்கிட்ட வரும் இப்போ எயிட் ஜிபி ரேமு என்ன சொல்கிறது நார்மலோட வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புது புது ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஆ ஓகே நீங்கள் கேட்குறதுல ஓப்போ வந்து இது ரொம்ப என்ன சொல்கிறது எயிட் ஜிபி ரேம்ல வந்து ஓப்போ வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் தேங்க் யூ ஆ தேங்க் யூ